எனக்கு வந்து இப்போது நான் வந்து ஒரு வண்டி ஒரு வச்சுருக்கேன் அது வந்து நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது அது எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த வண்டி அது வந்து ஜுப்பிட்டர் வந்து பிங்க் கலரில் இருக்கும் கொஞ்சம் அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த வண்டியில் வந்து எனக்கு அது நான் ரெண்டு வருஷமாக அதுதான் ஓட்டுறேன் அதை இன்னுமும் நான் நல்லாவே பார்த்துக்குறேன் எனக்கு அந்த வண்டி எனக்கு என் வண்டியவே ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து எனக்கு ஒரு பார்த்தா அழகாக இருக்குது அப்படினு சொல்கிறது வந்து ராயல் என்ஃபீல்ட் வண்டி ரொம்ப பிடிக்கும் பார்த்தா ச்ச இதை வாங்கி ஓட்டணும்பா ஒருவாட்டியாவது அப்படினு சொல்லி ஒரு கனவு வண்டி அப்படினு சொல்லி அதை சொல்லலாம் அதுக்கு அப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு பேரெல்லாம் அதிகமாக பெருசாக தெரியாது ஆனால் வந்து டியூக் பைக் நிறையா பிடிக்கும் பார்த்தா நல்லாயிருக்கும் ஆனால் அதில் பெருசாக ஓட்டுற அது ரொம்ப பெருசாக இருக்கும் அது ஓட்டுற அளவுக்கெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் டியூக் பைகெல்லாம் பார்த்தா பிடிக்கும் அப்புறம் வந்து பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படினு சொல்லி எனக்கு தோணும்